எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்குங்களேன் ட்ரைவிங் வேலை ரோட்டு வேலை பால் வண்டி பால் வண்டி வேலை ஷாப் இருக்குது எலெக்ட்ரிஷன் இருக்கார் ப்ளம்பிங் இருக்காங்க நிறைய இருக்காங்க ப்ளம்மிங் இருக்காங்க தச்சர் இருக்காங்க மரம் வெட்டறவங்க இருக்காங்க அப்புறோம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டறவுங்க இருக்காங்க நிறைய வேலக்காரங்க இருக்காங்க கிளீனிங் போடறதுக்கும்னு ஆள் இருக்காங்க பேஸ்மெண்ட் போடறதுக்கு ஆள் இருக்காங்க ட்ரைவிங் பண்ணுறது நிறையா இருக்காங்க நிறையா வேலைக்காரவுங்க வந்து இருக்காங்க அதாவது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ டாட்டா மோட்டார்ஸ் இருக்குது அப்பறோம் க்ளையண்ட்டா டாட்டா மோட்டார்ஸு

நிறையா அதிகமாக இருக்குது அதிக வேலைவாய்ப்பும் இருக்குது அதிக வேலையும் இருக்குது எங்கள் கிராமத்தில் வந்து விவசாயி இருக்காங்க அதிகப்படியான தொழில் வந்து விவசாய தொழில்தான் இருக்காங்க அதிகமாக